மேட்டுப்பாளையம் சட்டமன்றத் தொகுதி ஏ கே செல்வராஜ் உள்ளார் அவரிடம் நாங்கள் எந்த குறையை சொன்னாலும் அவர் செஞ்சு தரு செஞ்சு தருவாங்க பாலம்கட்டி தென்திருப்பதி போகிற வழியில் பாலம்கட்டி கொடுத்துருக்குறாங்க அதேமாரி ஆர் ராசா அவர்களும் ரோடு சா சாலை வசதி செய்து கொடுத்துள்ளார் எங்கள் ஊர் ப்ரெசிடென்ட்டு ஜடயம்பாளையத்துக்காரரு அவர் வந்து போய் எந்த குறை சொன்னாலும் உடனுக்குடன் அவங்க செஞ்சுத்தருவாங்க ஆம்ப்லன்ஸ் வாங்கி கொடுத்துருக்குறாங்க ஏழை மக்களுக்காக சாக்கடை அள்ளவும் கொசு மருந்து அடிக்கவும் எப்பொழுது போய் சொன்னாலும் பாகுபாடு பார்க்காம செஞ்சுத் தருவார் தெருவிளக்கு எரியலைன்னு சொன்னாலும் உடனடியாக தெருவிளக்கும் செஞ்சுக் கொடுப்பாரு எல்லா சகல வசதியும் செஞ்சுத்தருவாங்க எங்கள் ஊர் தலைவர்